நான் சின்ன பையனில் இருந்து ஓட்டுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக ஓடுறது சின்ன சின்ன தூரங்கள் அதாவது ஒரு ஐம்பது மீட்டர் நூறு மீட்டர்னு நாங்கள் பசங்கள்குள்ளார ஒரு போட்டியாக வைச்சு நாங்கள் ஓடுவோம் அப்புறோம் பார்த்தீங்கன்னா ஓட்ட பந்தயத்தில் அந்த பஸ்ட்டாவே வந்துக்கிட்டிருந்தேன் இதனால் எனக்கு சான்றிதழ்லாம் நான் வாங்கியிருக்கறேன் நிறையா அந்த ஓட்ட பந்தயத்தினுடைய ஒரு சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கிறதுனால இப்போ என்னோடய பிள்ளைகளையும் அது மாதிரி ஓட்ட பந்தயத்தில் ஓடுங்க நல்லா முதல் இடமாக வர்றாங்க அப்படின்னு சொல்லி நான் என்னோடய பிள்ளைகளையும் அது மாதிரிக்கி கவனிச்சு பார்த்துட்டுருக்கறேன் எல்லாம் ஓட்டப்பந்தயத்தில் ஓடணும் நல்லா கப்பு மெடல்னு எல்லாமே வாங்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டுருக்கிறேன்